பொதுவாகவே நம்ம ஆசிரியர் பணி அறப்பணினு சொல்லுவோம் பெண்களுக்கு வந்து பொதுவாக அம்மம்மா அம்மாவாக இருக்கிறதுனால அவங்க வந்து குழந்தைங்கள அன்பாக அரவணைத்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இடங்கள்லயுமே பெண்களுக்கு அதிக உரிமை கொடுத்து அவங்க இப்போல்லாம் வேலைக்கு வராங்க புராணகாலத்தில் ம தமிழ் மரபில் பெண்களெலாம் தலை குனிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி சமையல் அறை மட்டும் தான் இருக்கணுங்கிறதலாம் மாறி இன்றைக்கு வந்து எல்லாேருமே நல்லா படிக்க வந்திருக்காங்க படிச்சுட்டு நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க ஈவன் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் கூட பார்த்தோம்னா டூ வீலரில் ரொம்ப சிறப்பாக நகரப்புறங்களுக்கெலாம் வந்து பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் எல்லா பல்கலைக்கழகங்களெல்லாம் படித்தது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு சமமாக எல்லாம் எழுத்தாளர்களாகா கூட மாறிவிட்டு இருக்காங்க பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் பெண்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே வழங்கப்பட்டுருக்கு இருந்தாலும் கிராமபுறத்தில் இருக்கிற சில பெண்கள் பொருளாதார அடிப்படையில் பார்த்து அவங்க வேலைக்கு போய் வயக்காட்டில் வேலை செஞ்சு குடும்பத்திற்கான வருமானத்துக்கு தான் ரெடி பண்ணணும் தயார் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க அதெல்லாம் மாறிக்கிட்டே வருது ஏன்னால் இப்பெல்லாம் வந்து பெண்கள் வந்து குறிப்பாக சொல்லணும்னால் ஓட்டுநர் உரிமம் எடுத்து ஈவன் பேருந்துகளெலாம் கூட ஓட்ட ஆரமிச்சுட்டாங்க அதனால் மிதி வண்டியிலேயோ அல்லது டூ வீலர்லேயோ நகர்புறங்களுக்கு வந்து கல்லூரிகளுக்கு வேலை வாய்ப்பாக அரசாங்கமும் அதை மனசில் கொண்டு நிறைய வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகமாகவே வழங்கி வராங்க இப்போ நான் பள்ளியில் ஒர்க் பண்ணி காட்டின இப்போ காலேஜில் இருக்கேன் கல்லூரியில் இருக்கேன் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் நூற்றுக்கு எழுவது சதவீதம் பெண்கள் தான் ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்கிறாங்க அன்பாகவும் செய்வாங்க வேணுங்கிற இடத்துல கண்டிப்பாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தாய் அன்பு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் நிறைய பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குறதாதான் நான் நினைக்கிறேன் இன்னுமும் அரசாங்கம் மேற்கொண்டு நடவடிக்கைளை எடுத்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பெண்களுக்குமே இந்த வேலை வாய்ப்பு கொடுத்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு ஏற்ற வழி வகைகளெலாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி